பொதுவாவே பொண்ணுக்கு மாப்பிளை கிடைக்குறது பையனுக்கு பொண்ணு கிடைக்குறது சிரமமாக தான் இருக்குது அதுவும் கிராமப்புறங்களில் வரும்போது தொழில் வாய்ப்பு கம்மியாக இருக்கிறனால பொண்ணு கொடுக்குறக்கோ மாப்பிள கொடுக்குறக்கோ யாராக இருந்தாலும் யோசிக்கிறாங்க தொழில் வாய்ப்பு அதிகமாக கிராமப்புறங்களுக்கு தேடி வந்தால் அவங்களுக்கும் போக்குவரத்துக்கு சீக்கிரமா அதை பாதைகளை அமைச்சு கொடுத்தா டவுனுக்கு சீக்கிரம் போய்ட்டு வரமாதிரி அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறக்கும் மாப்பிளை கொடுக்க பெண்ணுங்க சேர்ந்து வருவாங்க கிராமப்புறங்களை வந்து விவசாயம் வந்து அதிகமாக அதிகமாக தண்ணி சௌகரியம் போக்குவரத்து சௌகரியம் அதிகமாச்சுன்னா இன்றும் அவங்களுக்கு சேர்ந்து வரும் அதுக்கு வந்து கிராமப்புறங்களுக்கு தொழில் வாய்ப்பு அதிகமாக தேடி வரணும் வீடு தேடியும் வேலைவாய்ப்பெல்லாம் வீடு பட்டு தறி நெசவு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் இந்த கார்மெண்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ் பண்ணலாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கை பொருட்கள்ன்னு சொல்லிட்டு கவுர்மெண்ட்டே எடுத்து வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வயிசானவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு லேடிஸ்க்கோ மகளிர் குழு மூலிமா எதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்ருந்தா எல்லா கிராமங்கள்லேயும் இந்த மாதிரி பொண்ணு கொடுக்குறது எடுக்கிறது இந்த பிரச்சின வராது அதே மாதிரி படிச்ச பசங்களுக்கும் படிக்காத பசங்களுக்கும் வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுக்குறக்கு கிராமப்புறங்களுக்கு தேடி வரணும்